ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் நான் தான் சொல்லுங்கள் சரி ஓகே ஆ ஆமாம் நாங்கள் தான் சொல்லுங்கள் சரி ஓகே அப்படிங்களா அப்போ நிறையா இருக்கே ஜீன்ஸ் ஷர்ட் பனியன் சுடிதார் டாப்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்னு சொல்லுங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் வேணும்ன்னு சொல்லுங்கள் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்றோம் ஆ ஓகே

ம் ம் ஓகே ஆ அப்புறம் கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு வந்து நிறைய இருக்கு மஸ்தானி ஃபுல் ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி க்ராப் டாப்ஸ் எல்லாமே இருக்கு சரி லெஹெங்கா வந்து எப்படி நீங்கள் கேட்குறீங்க ஃபுல் பட்டு அந்தமாதிரி வேணுமா இப்போ இந்த பட்டுலலாம் கட்றாங்கல்ல இல்லை மேம் ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டில் வந்து ஷாலு இருக்க மாதிரி இருக்கு பட்டில் ஒரு தனி லெஹங்கா செட்டு இருக்கு அப்புறம் ஃபுல் நெட்லையும் இருக்கு உங்களுக்கு என்ன டைப் வேணும்ன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஆ ஆ ஓகே மேம் ஓகே அந்த மூணுமே ஓகேவா அது சரி அப்புறம் ஃபுல் ஃப்ராக்ஸில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா இல்லை காட்டனில் இருக்கு அப்புறம் வந்து ஃபுல் நெட்டு வச்சது அப்புறம் புஃப்புன்னு வரும் இல்லையா அந்தமாதிரி நிறையா இருக்கு என்னென்ன வேணும் எத்தனை ஆ எத்தனை பீசஸ் வேணுன்றதும் கொஞ்சம் டீட்டைல்ஸ் அனுப்புனிங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங் கரெக்டாக நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்றோம் ஆ ஓகே மேம் அப்புறம் மென்ஸ்க்குள்ளது

ம் ஷார்ட்ஸ் லோயர்ஸ் இதெல்லாத்துலையும் வந்து இரு ஹண்ட்ரட் பீசஸ் ஓகேவா மேம் ஆ சரி ஆ இருக்கு மேம் எல்லாமே இருக்கு நீங்கள் என்ன டேட்டில் கேட்டாலும் அதுக்கேற்றமாரி இங்கே இருக்கு

ஃப்ளோரல் ப்ரிண்டட் ஓகே மேம்

ம் ம் செட் ட்ரெஸஸ் அந்தமாதிரி ப்ளைன் ஓகே ப்ளைனாக ஆ ஓகே மேம் வேறு உமன்ஸ் அண்ட் மென்ஸ் சொல்லியிருக்கீங்க கிட்ஸ் வேர் அந்தமாதிரி ஆ ஒரு ஒரு வயசுக்குள்ளே போட்றமாதிரி ஆ ஓகே மேம் ஓகே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆடர் பிளேஸ் பண்ணுறப்போ உங்களோட அட்ரஸ் டீட்டைல்ஸ் என்னென்ன கடை எவ்வளோ வேணும் இதெல்லாம் அந்த டீட்டைல்ஸ் அங்க கொடுத்துட்டு பிளேஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக எங்களால் ஆர்டர் கொடுத்துட முடியும் ஓகே மேம் தேங்க் யூ மேம்